தூத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் அதிகமாக சவால்கள் என்ன பார்த்தோம்னா பஸ்ஸு ரூட்டு ஏன்னால் நாங்கள் தூத்துகுடிலருந்து கொஞ்சம் தள்ளிதான் தள்ளி உள்ள ஊரில்தான் இருக்கிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் இருக்கும் எங்களுக்கு வந்து பஸ் வசதி அவ்வளவா கெடையாது ஒரு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு கழிச்சுதான் பஸ் வசதி உண்டு நைட் டைம்லாம் அதிகமாகவே பஸ் வசதி இங்கே கிடையாது நைட் டைமில் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்க வெளியில் போகிறோம்னு நினைக்கிறவங்க அந்த நைட் டைம் பஸ்ஸு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அதோடய இது வசதி இன்னும் இங்கே கொண்டு வரல ரோட் சைட் ரோடோடய வேயுமே இங்கே ரொம்ப சுற்றி போகிற மாதிரி அந்த மாதிரிதான் ரோடு போட்டிருக்காங்க ரோடோடய கண்டிஷனுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அதனாலயே நிறைய மக்கள் பாதிப்படைகிறாங்க இப்போ காலையிலலாம் வேலைக்கு டைமுக்கு போகிறோம் போகிறோம்னு நினக்கிறவங்களுக்கு அந்த டைம்லாம் பஸ் வசதி கெடையாது அந்த டைமில் அவங்க போகணும்னு நினச்சாலும் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அங்கே அந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு லேட்டாக போகிற மாரிருக்கும் அதனால நிறைய சவால்களும் சிக்கல்களும் அவங்க எதிர் எதிர்கொள்கிறாங்க திருப்பி நிறைய இயற்கை சீற்றங்கள்லாம் எங்கள் சைடில் நடந்திருக்குது அது எது எதுமாதிரின்னா இப்போது எடை ரீசெண்டாக இப்போது வெள்ளம்னு வந்துச்சு எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னக்கூட்டியே ப்ரிகாஷன்னு எதுவுமே எங்களுக்கு சொல்லலை அதைப் பற்றி அறிவிப்புகள் எதுவுமே கொடுக்கல அதைப் பற்றி அறிவிப்பு கொடுத்துருந்தா நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையா அந்த இதுக்கு என்ன செய்யணுமோ அதுபடி நாங்கள் இருந்திருப்போம் இப்போது அந்த சைடில் உள்ள பாதிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் சைடில் வந்து அதை திறந்து விட்டு அதோடய ரோடோடய கண்டிஷன் சரியில்லாதனால் அது உடஞ்சிதான் இங்கே வந்துச்சு அதனால அதலயும் எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது வேறு மருத்துவ இதில் வந்து மருத்துவ சைடில் வந்து இங்கே வந்து அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால் வெளியே உள்ளே இடத்துக்குத் தான் நம்மளை போக சொல்கிறாங்க இப்போ வெளியே போனால் மற்றவங்க ரொம்ப கஷ்டமா ஏ ஏழ்மையில் இருக்கிறவங்க வந்து காசை பற்றி யோசிப்பாங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்டில் பண்ணால் கொஞ்சம் குறையும் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படிங்குற மாதிரி டை எண்ணத்தில் இருக்கும்போது இவங்க வெளியே போகச்சொல்லும் போது அவங்க எதாவது அடகு வச்சு அந்த மாதிரி போகிறனால அவங்களுக்கு நிறையா அதைப் பற்றி சிக்கல்கள் இருக்குது படிப்பு இதுலேயும் எங்களுக்கு இங்கே வந்து ஹைடெக்கான ஒரு ஸ்போர்ட்ஸு மெட்ரிகுலேஷன்ஸு ஹையர் செகேண்ட்ரிஸ் அந்தமாதிரி இல்லாமல் நார்மலாகதான் இருக்குது அதுவந்து ரொம்ப தமிழ் மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லேங்வேஜோடய இது புரியணும் அந்த மாதிரி கற்றுக்குணும்னு நினைக்கறவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாவே இங்கே இருக்கும்